சார் வணக்கம் சார் சார் நாங்கள் வந்துட்டு ஊட்டிலேருந்து ஒரு பேக்கேஜ் ஒரு இருபது பேர் கூட்டு வரலன்னு இருக்கோம் தஞ்சாவூர் போகணுங்க ஒரு பத்து பேர் ஆ ஒரு பத்து பேர் இருபது பேர் ஒரு பத்து பேருன்னு வச்சுக்கிலாங்களே கிலோமீட்டரு எவ்வளோ பண்ணிறீங்க கிலோமீட்டரா நாலுக்கா வெயிட்டிங்கா எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க சரிங்க அப்போ சாப்பாடு அப்புறம் வந்துட்டு நீங்கள் மற்றபடி டீ காஃபி எல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவங்களா இல்லை சரிங்க சார் ஒரு அஞ்சு நாளுங்க அப்படியே ஒரு அஞ்சு நாளைக்கிங்க இங்கே இருந்து அங்கே போக முடியுமா ரெண்டு இருக்குங்க ஒவ்வொரு ஒரு மாதிரி சாப்புடுவா இல்லைங்களா உங்களுக்கு தெரியுமே அ அதனால் ஒவ்வொருத்தரு ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அமௌண்டை சொன்னீங்கா தகுந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டா கொடுத்துறம் ஏதாச்சும் அட்வன்ஸ் பே பண்ணனுமா அது இன்னும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னால் ஒரு பத்து ஜென்ஸ்னா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் லேடிஸ் வருவாங்க இ நீங்கள் லேடிஸ் கேட்ட எப்படிங்க திடீருன்னு கட்டாயிருவாங்க வெறும் ஜென்ஸாக வருவாங்க இல்லை நீங்கள் லேடீஸ் பற்றி கவனப்படாதீங்க ஒரு ஜென்ஸாக வெச்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க எங்களுக்கு மெயினு வண்டி வேணும் கிலோமீட்ரு வேணும் ஃபுட் அரேஞ்மெண்ட்டு டீ காஃபி இவ்வளோதாங்க இல்லை இல்லை வேணாம் நீங்கள் கேன்சல் பண்ணாலும் வண்டி சார்ஜ் கொடுத்துறோம் கிலோமீட்டர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க பத்து ரூபாங்களா ஓகே அப்புறோம் வெயிட்டிங் சார்ஜும் கேட்பீங்களா நன்றிங்க